சுற்றுச்சூழல்னால் குப்பையை வந்து நம்மளே உருவாக்குறோம் அந்த குப்பை வந்து ரெண்டாவது அந்த எங்கே உருவாகுதுங்கிற இடத்த வந்து யாரும் கண்டுபிடிக்காம இந்த பாலித்தின் உற்பத்தி ஆகுற இடத்த தடுக்காமல் பாலித்தின் வந்து இந்த கடைகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணி அந்த கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் பாலித்தின் கவர் இல்லாமல் எந்த பொருளும் தரது இல்லை அந்த பாலித்தின் வந்து நம்ம வீட்டில் கழிவாக போட்டோம்னால் அது வந்து வெளியே அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் எடுத்து வெளியே வீசிடறாங்க தன்னுடைய வீட்டை சுத்தமாக பண்ணிவிட்டு வெளியே வந்து அவ வெளியே வந்து அந்த குப்பை வந்து வெளியே வீசிடறாங்க அது காற்றில் கீத்துல அடித்துட்டு போய் கழிவு நீர் பாதைகளில் அடைச்சி அது வந்து நேராக போய் அது வயல் வெளியிலும் போய் அது கலந்துருக்குது அது இல்லாமல் வயல் வெளியில் இருக்கிற புல்வெளியெல்லாம் போய் அது கலந்தனால் மாடுகள் அதை சாப்புடற போது அந்த மாடு தீவனத்தோடு போய் உடலுக்குள்ளையே போயிடுது அந்த பாலித்தின் கவர் உள்ளே போய் உ ர மாடுகெல்லாம் வந்து தீங்கு விளைவிக்கிறது அது இல்லாமல் வெளியே நிறைய பாலித்தின் கிடக்குறனால சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது பாதித்து இதனால பல நோய்கள் உருவாகுது கிருமிகளினுடைய தொற்று வந்து அதிகமாக உருவாகுது ஆனால் இது சரியான முறையில் வந்து அரசாங்கம் வந்து சரியான முறையில் குப்பையை வந்து எப்படி இது பண்றதுங்கிறது இன்னும் சரியான முறையில் கையாள முடிகிறது இல்லை